சோனா கல்லூரி பத்வானி அப்புறமேட்டு சாரதா அந்தமாதிரி நிறையா கல்லூரி இருக்கு கல்லூரி நிறுவனங்கள் இருக்கு பள்ளிகள் நிறையா இருக்கு ஹோலி ஏஞ்சல்ஸ் செண்ட் ஜான்சஸ் செண்ட் மேரிஸு சாரதாஸ் ஸ்கூலு அந்தமாதிரி நிறையா பள்ளிகளும் இருக்கு பல்கலைக்கழகங்கள் இருக்கு நிறையா இருக்கு அதை அதோட கட்டணம் பார்த்திங்கனா என்னோ என்னோட கல்லூரி கட்டணம் பார்த்திங்கனா எனக்கு ஒன்றை லட்சம் வாங்குறாங்க அதமாதிரி நிறையா இது பார்த்திங்கனா பிரிவு பிரிச்சு பிரிச்சு அவங்க கட்டுறமாரி இருக்கும் எனக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து நான் ஒன்றை லட்சம் கட்டுறமாரி இருக்கு இதே வந்து நான் வந்து கவுர்மெண்ட் வழியா வந்தனால எனக்கு ஒன்றை லட்சம் இதே வந்து நீங்கள் தனியாக அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரெண்டர லட்சம் அந்தமாதிரி வரும் இதில் வந்து நீங்கள் ரூம் எடுத்து தங்குறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனியாக கட்டணம் அவங்க கொடுப்பாங்க அதுமாதிரி நிறையா இருக்கு பாடங்கள் பார்த்திங்கனா எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கணினி அந்த இதில் போகறனால எங்களுக்கு அதுக்கு தகுந்தமாதிரிதான் எங்களுக்கு பாடங்கள் வரும் பள்ளிகளில் பார்த்திங்கனா வந்து கண் கணிதம் அப்புறமேட்டு வந்து அறிவியல் அதுமாரி நிறையா தமிழ் அப்புறமேட்டு ஆங்கிலம் அந்தமாதிரி நிறையா இருக்கு அது அந்தமாதிரி பாடங்கள் இருக்கு இப்போல்லாம் புதுசு புதுசாக நிறையா பள்ளிகளில் இது பண்ணுறாங்க புதுசு புதுசாக கற்றுத் தராங்க அவங்களுக்கு அது தாண்டி நிறையா வெளியே கூட்டிகிட்டு போய் கற்றுத் தர்றது அந்தமாதிரில்லாம் நிறையா இப்போ பண்ணுறாங்க இப்போ வந்து பொருட்காட்சி அந்தமாதிரி கூட்டு போய் வைக்கிறாங்க எங்களோட புது பஸ்டாண்டில் கூட வந்து அந்தமாதிரி பொருட்காட்சி அந்த மாதிரி வச்சி கூட கற்றுத் தருவாங்க இப்போ நிறையா அது வந்து உபயோகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம்

வேறு என்ன சேலம் மாவட்டத்தில் இவ்வளோ நிறையா நிறையா பண்ணுறாங்க ப ப படிப்புக்குன்னு ஏற்றமாரி நிறையா கல்லூரி நல் நிறையா பள்ளிகள் இருக்கு சேலம் மாவட்டத்தில் அவ் அது நிறையா வந்து நல்லதாகவும் இருக்கு நிறையா வந்து உபயோகதாவும் சொல்லிக்குத் தராங்க ஆனால் வந்து அவ்வளோக்கா இல்லை அப்படின்றது வந்து என்னோட கருத்து